ஹலோ இது மாதிரி சாப்பாடு வேணும் நான் வெளியில் இருக்கேன்டி நான் வெளியில் வெளியில் ஊருக்கு போய்ருக்கேன் இந்த மாதிரி சாப்பாடு வேணும் சாப்பாடு இங்கே கிடைக்கல கால் கால் மூலியமாக இந்த ஃபோன் பண்ணி கேட்பாங்கள்ல அந்த மாதிரி கேட்க முடியுமா வருமா சாப்பாடு பண்ணினா நான் வந்து இங்கே டவரு இல்லை ஃபோன் பண்ண முடியாது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது பிரியாணி வேணும் பண்ணினா வருமா சொல்லுடி மாலா பாட்டி இருக்காங்க பாப்பா இருக்கு வீட்டில் எல்லோரும் இருக்குறாங்க எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது இங்கே டவர் இல்லை என்ன பண்ணலாம் சொல் பண்ணினா வருமா சொல் நின்னு சொல் மாலா எல்லாத்துக்கும் எல்லோருக்கும் வருமா நீ பண்ணி ரெடி பண்ணு ஃபோன் பண்ணு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது நீ பண்ணி பார்